நார்மலாக ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு நகர்புறத்தில் தொடங்கணும் அப்படின்னாலே அதுவே ரொம்ப கஷ்டமான ஒரு சவாலான விஷயம் தான் அதுவே ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து கிராமத்தில் தொடங்கணும் அப்படின்னா அதோடு அது ரொம்பவும் ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா வந்து பாத்திங்கன்னா கிராமத்தில் ஒரு தொழில் தொடங்குறோன்னா இப்போ நமக்கு வேலை செய்ய கண்டிப்பாக ஆட்கள்லாம் வேணும் அந்த மேன்பவர் இல்லாமல் நாம் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்ய முடியாது இப்போ வந்து நமக்கு ஆள் வேணும்ன்னா இப்போ நாம் தொடங்கிற பிஸ்னஸ் எப்படி அதற்கு எப்படிப்பட்ட வேலை வேணும்ன்னு நம்மளுக்குதெரியும் ஆனால் கிராம மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு இருக்குமான்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க நமக்கு எந்தமாதிரி வேலை செய்யணும்ன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது நம்மளுக்கு அவங்க சொல்லி கொடுத்து அதை அவங்க பிக்அப் பண்ணி அதற்கப்பறம் அவங்க வந்து செய்யறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதுக்கு அதற்கப்பறம் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்மளுக்கு எதனா ஒரு மெட்டீரியல் கண்டிப்பாக ஒரு அர்ஜென்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நாம் வந்து இதுவே ஒரு சிட்டியில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம டக்குன்னு எங்கனாவது வாங்கிக்கலாம் இதுவே நம்ப கிராமத்துலன்றதுனால் நம்ம வந்து அதை வெளியிலிருந்து போய்விட்டு வாங்கிகிட்டு வரணும் இப்போ இதெலாம் ஒரு பிரச்சனை ரோடு ஒழுங்காக சரியில்லை அந்த மாதிரின்னா ரொம்ப லேட்டாகவும் மெட்டீரியல் வரவே ரொம்ப லேட் ஆவும் அதனால் அதுவும் ரொம்ப பெரிய சவால்தான்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து கிராமத்தில் ஒரு வணிகத்தை ஆதரிக்க என்ன செய்யணுன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்லாம் ஒழுங்காக வைக்கிறது அதற்கப்பறம் மக்களுக்கு போதுமான அளவு பிஸ்னஸ் பற்றி விழிப்புணர்வு கொடுக்குறது இது மாதிரி எல்லாம் பண்ணால் வந்து இந்தியாவில் வந்து கிராமப்புற வணிகங்களை வந்து நல்லாவே வளர செய்யலாம்